ஹலோ சார் சிலிண்ட்ரு பதிவு பண்ணுற இடமா சார் நான் சிலிண்ட்ரு பதிவு பண்ணியிருந்தேன் சார் உங்கள் ஆஃபீஸ்சில் இது மாதிரி பெரம்பூர் காந்தி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களே சிலிண்ட்ரு பதிவு பண்ணுறாங்க சார் கன்ட்ரலைஸ்டு கேஸ் அப்படினு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணுறாங்க சிலிண்ட்ரு பதிவு பண்ணுறாங்க அதனால் நான் பதிவு பண்ணியிருந்த சிலிண்ட்ரை கேன்சல் பண்ணணும் சார் இது மாதிரி என் நம்பர் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஆ புக் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஆ ஓகே சார் ஆ கன்ஃபார்ம் கேன்சல் தான் சார் ஆ சரி கேன்சல் பண்ணிடுங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ அடுத்த வாட்டி பண்ணுறதுனா கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் உங்கள் கம்பெனியில் பண்ணிடுறேன் சார் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இது மாதிரி கேன்சல் பண்ணுறாங்க அதனால் அவங்களே அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுத் தராங்க ஆ ஓகே தேங்க் யூ சார்